சொல்லுங்கள் கோச் ம் நல்லாயிருக்கேங்க கோச் பிராக்டிஸுலாம் நல்லா போகுதுங்க கோச் ஓகே கோச் ஓகே சார் ஆ ரெடியாக இருக்கேன் கோச் போய்ட்லாம் கோச் டீமுலாம் ரெடியாக இருக்குதுங்க கோச் எப்போ போகிறோம் கோச் ஓகேங்க கோச் ஓகேங்க கோச் எந்த பிளேஸுக்கு போகிறோம் கோச் ஓகேங்க கோச் ஓகேங்க கோச் ஃபுட்டு டிராவல் ஓகேங்க கோச் ஓகேங்க கோச் ஸ்பான்சர்ஸுலாம் நமக்கு இருக்காங்களா கோச் ஓகே கோச் ஓகேங்க கோச் ஓகேங்க கோச் ஆ ஓகே கோச் எல்லோருமே நல்லாதான் கோச் இருக்கோம் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டுதான் கோச் இருக்கோம் நல்ல ஒரு ஃபார்மில் தான் இருக்குது டீமு எத்தனை டீம் கோச் வர்றாங்க ஓகே கோச் ஓகே கோச் ஓகே கோச் ஓகே கோச் வின் பண்ணால் பிரைஸ் அமௌண்ட்டு அந்தமாதிரி கவுர்மெண்ட் ஜாப் எதாவது இருக்கா கோச் ஓகே கோச் ஓகே கோச் ஓகே கோச் அப்போ நாளையிலேருந்து டிரெயினிங்கு வந்துர்லாமாங்க கோச் ஓகே கோச் அப்போ நாளைக்கு ஒரு நாலு மணிக்கு வந்துடட்டுமாங்க கோச் ஓகே கோச் தேங்க்யூ